இப்போ எங்கள் ஊரில் சமீபத்தில் மாரியம்மன் பண்டிகை நடந்துச்சு அதில் நாங்கள் எல்லாரும் போய் குடும்பத்தோடய போய் தேங்காய் பழம் மாற்றிட்டு மாவிளக்கு எடுத்துட்டு எல்லாம் கும்பிட்டு வந்தோம் இப்போ வியாழக்கிலம ஆனால் நான் பாபா கோயிலுக்கு போவேன் சனிக்கிலம ஆனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போனால் நல்லா சந்தோசமாக ஒரு மன நிம்மதியோட நல்லா இருக்குது இப்போ மதுரா இப்போ சமீபத்தில் நாங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போனோம் மதுரா பிருந்தாவனம் கோவர்த்தன மலை எல்லாம் போய் ட்ரெயின்ல ஜாலியாக இருபதோட இருபதுபேரோட போனோம் ஜாலியாக இருந்துச்சு ஒரே குடும்பமாக போனோம் அவங்க கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு போனது எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு அவங்க வீட்டுப் பற்றி சொன்னாங்க நாங்களும் நம்ம வீட்டைப் பற்றி பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு போனோம் ரொம்ப ஒரே இடத்துல ஒரே ரூம்பில் ஒரே ஹால்ல எல்லாரும் தங்கினோம் நல்லா நைட் ஆனால் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக படுத்தோம் காலையில் நாலுமணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து எல்லாம் திரும்ப கோயிலுக்கெல்லாம் புறப்புட்ருவோம் நல்லா ஒரு இதாக பக்தியாக இருந்துச்சு அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தோசமான சூல்நிலைய கொடுத்துச்சி எப்போ அந்த சூல்நி திரும்ப எப்போ போவோம்னு தான் இருக்குது எனக்கு ஆசையாக எல்லாரையும் எல்லாரும் இன்னும் இந்த ஒரி மா ஒரிசாவுக்கு போகலாங்கிறாங்க மார்ச் மாதம் அதுக்கும் போகலான்ட்டு தான் நான் ஆசையாக இருக்கிறேன் போய்ட்டு வரணும் எல்லாரையும் பார்க்கணும் அப்போ வந்தவங்களே தான் வர்றேங்கிறாங்க அவங்கெல்லாம் சரி போய்ட்டு வரலாம் நீயும் போய்ட்டுவான்னு வீட்டிலையும் சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் போய்ட்டு வர்றேன்